ஆமாம் மா ஆ சொல்லுங்கள் மா டேஸ்ட்டாக இருக்கும் பழம்லாம் அன்னனைக்கு வந்து வாங்கிட்டு வரதுதான் பழம் ரொம்ப ஃப்ரஷாகருக்கும்

ம் சரி சரி

ஆ கொடுப்போம்மா நாங்கள் எப்படி கேட்குறீங்க அந்த மாதிரி கொடுப்போம் பழம்

அந்த மாதிரிலாம் இல்லை ஃப்ரஷாக இருக்கிற இடத்துலேந்து தான் நாங்கள் அன்னனைக்கு வரவழப்போம் பழம் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை இந்த மாரி நிறைய ஃபங்க்சனுக்குலாம் நாங்கள் கொடுத்துருகுறோம் அதனால் யாரும் எந்த கம்ப்லைன்டும் சொன்னது இல்லை நீங்கள் வேணும்னா சொல்லுங்கள் உங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ வேணும் என்ன அப்படிங்குறத நீங்கள் சொல்லுங்கள்

ஒரு கிலோ ஆப்பிள் வந்து நூறுரூபா மா வந்து அதே மாரி கொய்யா வந்து எழுவதுரூவா ஆரேஞ்சு வந்து என்பதுரூவா ஒரு கிலோ அது மாதிரி இருக்கு நீங்கள் வந்து நேரில் வந்து இல்லை எவ்வளோ வேணும் என்னாங்குறதை நீங்கள் வந்து ப்ப பாருங்கள் பழத்தையும் பாருங்கள் எப்படி இருக்கு என்னாங்குறதை

கண்டிப்பாக கம்மி பண்ணி தரோம் நீங்கள் வந்து அதிகமாக கேக்குறீங்கள பழம் நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பழம் வந்து ஃப்ரஷாக நல்லாவே பண்ணித்தறோம் ஒவ்வொன்னுலயும் உங்களுக்கு ரேட்டும் வந்து நல்லா குறச்சி தரோம் நீங்கள் வந்து ஆ டெலிவரியும் பண்ணித்தருவோம் நாங்கள் ஃப்ரீயாக பண்ணித்தருவோம்

அப்படிங்களா இது ச ஷாப் வந்து வடகர் பேட்டையில் இருக்கு ஆ ஆமாம் ஆ நீங்கள் ஆ ஆ சரி கேளுங்கள் வந்து பாருங்கள் நீங்கள் வந்து பார்த்துட்டு ஆ கொடுப்போம் மற்ற பழமும் நெறைய இருக்கு ஆ இருக்கு மற்ற பழமும் இருக்கு என்ன பழம் வேணும்

ம்ம் சரிப்பா தரோம்ப்பா அதுவும் ஃப்ரஷாக நாங்கள் கொண்டாந்து தரோம் வாழைப்பழம் அன்னாசிப்பழம் மதப்பழம் மாதளம் பழருக்கு நெறைய இருக்கு பழம்லாம் செவ்வாழை இருக்கு உங்களுக்கு ரஸ்தாலி இருக்கு எல்லாம் பழங்களும் நெறைய இருக்கு உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதோட சேர்த்து வாங்கிகலாம் ஃபங்ஷனுக்கு உங்கள்

ஆ கொடுக்குறோம்ப்பா அதலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ப கடையே தேடி வரவங்க எல்லாருக்குமே நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்ச போய் பண்ணித்தருவோம் நீங்கள் வந்து பார்த்துட்டு நீங்கள் எவ்வளோ என்னானு சொல்லுங்கள் எல்லாத்துலயும் நான் விள குறச்சு உங்களுக்கு அது தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் நேரில் எப்போ வரீங்க

ம்ம் சரிப்பா ஆ சரிப்பா நீங்கள் நேரில் வாங்க வந்து பார்த்துட்டு உங்களுக்கு நாங்கள் வந்து நேரடியாக வீட்டுலயே கொண்டாந்து நாங்கள் எல்லாத்தையும் கொடுக்குறோம் என்னான தே சொல்றிங்களோ அதலாம் பேக் பண்ணி உங்கள் கண் முன்னாடியே ஃப்ரஷாக நாங்கள் எல்லாம் பண்ணி தாரோம் உங்களுக்கு கொண்டாந்து கொடுத்துடுறோம்ப்பா தேங்க் யூப்பா